கிராமத்தில் நிறையா விளையாட்டுகள் விளையாடுவோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நொண்டி கண்ணாமூச்சி ஓடிப்பிடிச்சி விளையாடுவது மறைஞ்சி விளையாடுவது தாயம் பண்ணாங்கல் கில்லி கபடி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதிர்ஷ்டவசமாக நான் வந்து கிராமத்துலேயே பிறந்து வளர்ந்ததனால சின்ன வயசுலருந்தே எனக்கு இதெல்லாமே விளையாடுவதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடச்சிது அப்போ வந்து நாங்கள் நிறையா சுற்றி இருக்கிற ச எங்கள் வயது குழந்தைங்க எங்கள் வயது குட்டி குழந்தைங்க கூடயெல்லாம் நிறையா விளாடிருக்குறோம் அதில் நாங்கள் மெயினாக அடிக்கடி விளையாடுவது வந்து கபடி விளையாடுவோம் எல்லாேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் அப்படியே விளையாடிட்டு வந்து பார்க்கும்போது அப்படியே அடித்து போட்டமாதிரி இருக்கும் அவ்வளோ இந்த ஃபோனெல்லாம் இல்லாத காலத்தில் அந்த அந்த அந்த டைமில் நாங்கள் ஃபுல்லாக ஃபிசிக்கலாகவே விளையாடுறது அது அது ஒரு பெரிய சந்தோஷமாயிருக்கும் மெயினாக எனக்கு வந்து இதெல்லாம் ஞாபகப்படுத்தும்போது எங்கள் அம்மாயி அதிகமாக ஞாபகப்படுத்தும் இந்த விளையாட்டுக்கள்ல ஏன்னால் எங்கள் அம்மாயி கூடத்தான் நான் அதிகமாக வந்து பண்ணாங்கல் விளையாடியிருக்கேன் தாயம் விளையாடிருக்கேன் அவங்களுக்கு கடைசியாக அவங்களுக்கு உடம்பு சரியாயில்லாதம்போதெல்லாம் அவங்க பக்கத்திலேதான் உட்காந்து அவங்க கூடயே இந்த பண்ணாங்கல் விளையாடும்போது உண்டி விளையாடும்போது இந்த தாயம் விளையாடும்போது அவங்குளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் இப்போ வரைக்கும் நான் விளாடுனன்னா அவங்க அவங்க ஞாபகம் தான் எனக்கு அடிக்கடி வரும் இப்போது கொரோனா டைமில் கூட அதுக்கப்புறம் நாம் வளர்ந்து நாம் காலேஜ் படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துக்கு நாம் மாறி மாறி போயிருப்போம் சிட்டிக்கு போயிருப்போம் டவுனுக்கு போயிருப்போம் அப்பெல்லாம் நம்மனால் இந்த இந்த விளாட்டுக்கள்லாம் விளாட முடிஞ்சிருக்காது மறுபடி பேக் டூ வில்லேஜ் அந்த நம்மளோட நேட்டிவ் பிளேஸ் கொரோனா டைமில் வந்து நம்மளுக்கு நிறையா சான்ஸ் இருந்தது மறுபடியும் வந்து இதெல்லாம் விளையாடுறதுக்கு அப்போது வந்து எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பக்கத்திலருக்க குழந்தைங்கள்லாம் வந்து நல்ல பயங்கரமாக விளையாடுவாங்க இந்தமாதிரி தாயம் பண்ணாங்கல் இதெல்லாமே கபடி நொண்டி விளையாடுறது அதெல்லாமே அப்போ வந்து நம்ம வொர்க்கும் பண்ணணும் அவங்குளும் விளையாடுவாங்க ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங் நாம் போகலாமா வேண்டாமா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுமாதிரி ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாயம் தாயம் வந்து நாலு பேர் சேர்ந்து விளையாடணும் ஸோ அதுதொரு ஒரு காம்பட்டிஷனாக இருக்கும் யார் ஜெயிப்பாங்க யாரை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப மைண்ட் கேமாக நல்லா நம்மளுக்கு பிரைன் யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரியிருக்கும் யாரை எப்படி சேஸ் பண்ணி வெட்டலாம் யாருக்கு நம்ம வெட்டுகிறவங்கிட்டயிருந்து நம்மள எப்படி காப்பாற்றிக்குலாம் அப்படின்னு சொல்லி அதில் ப்யர் லக்கும் இருக்கும் பிளஸ் மைண்ட் கேமும் இருக்கும் அதில் எனக்கு இந்த கிராமத்து விளையாட்டுக்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தாயம் தாயம் வந்து ரொம்ப பிடிக்கும்